என் கருத்துப்படி யோகா செய்ய ஏஜ் லிமிட் எதுவும் இல்லை சின்ன வயசுலேருந்தே பண்ணலாம் சின்ன வயசுலிருந்து பண்ணுறது ரொம்ப நல்லதுதான் நமக்கு எந்த நோயும் வராது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாருக்கும் கோபம் ரொம்ப கம்மியாக வரும் ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்காது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது அதிகமாக ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மூச்சு பிரச்சினை வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எதுவும் வராது மனது எப்போவும் அமைதியாருக்கும் உடம்பு நல்லா பிளக்சிபுள்லாருக்கும் ஸ்ட்ராங்காயிருக்கும் பேலன்ஸோடிருக்கும் வயதாகும் போது இடுப்பு வலி மூட்டு வலி எதுவும் வராது